நான் சிவகங்கையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் சக்கரை ஆலையில் சக்கரை ஆலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது டூரு கீர்லாம் போவோம் போயிருக்கோம் நிறையா ஸ்டேட்லாம் போயிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட்டு போயிருக்கேன் நான் ஆந்திரா போயிருக்கேன் கர்நாடகா போயிருக்கேன் கேரளா போயிருக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாவே சுத்தியிருக்கேன் நான் ஏன்னால் சின்ன பிள்ளையில் எனக்கு தெ ந ரௌண்டிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சின்னப் பிள்ளையில் நான் நான் மெட்ராஸை ஃபுல்லாக எனக்கு தெரியும் எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் புரியும் எனக்கு அதே மாதிரி கேரளா டூரு போகும்போது சபரிமலை போயிருக்கோம் சபரிமலை கிட்டத்தட்ட மூணு த மூணு தடவை நான் சபரிமலை போயிருக்கேன் எல்லாம் என்னமோ விரதம் இருந்துட்டு தான் போணும்னு சொல்றாங்க நான் ஆனால் நாலாம் இந்த விரதம் எடுக்கலை அதெலாம் போகல எதேர்ச்சியா சர்வ சாதாரணமாக போயிருக்கேன் அது மாதிரி வந்து குருவாயூர் கோயிலுக்கும் மூணு நம் மூணு தடவை போயிருக்கேன் குருவாயூர் குருவாயூரர் கோயிலுக்கு வந்து மூணு தடவை போயிருக்கேன் அதேமாதிரி வந்து இந்த என்னமோ ஒரு அம்மன் கோயில் ஒன்று சொல்லுவாங்க கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் ஏன்னால் நான் வந்து கிறிஷ்டியனு இருந்தாலும் அந்த கோயிலுக்கெலாம் போவேன் நான் போவேன் ஆனால் அங்கே மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்கள்லை சொல்லி அந்த இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் போவேன் போய் சாமிகளெலாம் பார்ப்பேன் எல்லா சாமியும் பார்ப்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஆந்திராவுக்கு போனேன்னு வெச்சசுக்கங்களேன் ஆந்திராவில் வந்து திருப்பதி ஏழுமலையான்னு சொல்லுறாங்கள்ல அந்த ஏழுமலையான் கோயிலுக்கு மூணு தடவை நான் போயிருக்கேன் அது மாதிரி திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைக்கு வந்து மூணு நாலஞ்சு தடவை போயிருக்கேன் நான் ஏன்னால் அங்க வந்து நான் அப்போது சுகர் ஃபேக்ட்ரியில் சுகர் மில்லு வந்து ஆம்பூர் சுகர் மில்லை வந்து வேலை ஒர்க் பண்ணிட்டிருந்தேன் அப்போது வரும்போது வர வழி அது தான் அப்படியே தான் வரணும் டிரெயினில் வரும்போது அப்படியே தான் வருவேன் திருவண்ணாமலை வழியாக தான் வருவேன் நிறையா திருவண்ணாமலையை நான் பார்த்துருக்கேன் நான் திருவண்ணாமலை இது பார்த்துருக்கேன் அங்கே இந்த எதுர்க்க வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு எதித்த மாதிரி பெரிய கொளம் ஒன்று இருக்கும் அதில் போய் உட்க்காந்து இது பண்ணிணோம்னு வெச்சுங்களேன் மீன் வந்து அது மீன் மேயிறதை பார்த்தா அவ்வளோது ஆசையாக இருக்கும் அப்படியே பள பள பள பளன்னிருக்கும் அப்படியே அவ்வளோ தண்ணீ கீழே உள்ள தரையே தெரியும் நல்ல அவ்வளோ கிளியராக வெச்சுருப்பாங்க தண்ணீர் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் கோயிலெலாம் வந்து ரொம்ப நீட்னஸ்ஸாக வெச்சுருப்பாங்க அதே மாதிரி இதுல திருப்பதிலையும் வந்து நல்லா கோயிலெல்லாம் ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்கும் எல்லாம் நான் சொல்கிற கோயில் அனைத்துமே வந்து ரொம்ப சுத்தமாக அவ்வளோது அருமையாக இருக்கும் கோயிலெல்லாம் பார்க்கறதுக்கு அது மாதிரி நிறையா கோயில்களை வந்து நான் இந்து கோயில்களை பார்த்துருக்கேன் அது மாதிரி எங்கள் சர்ச்சுங்களும் நிறையா நான் போயிருக்கேன் அது வந்து சில இது வந்து பிடுச்சதும் இருக்குது பிடிக்காததும் இருக்குது அப்படிங்கும்பொழுது மக்களுடைய பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆந்திரா போனேன்னால் ஆந்திரா மக்களெலாம் பேசுவது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கேரளா மக்கள் பேசுவது கர்நாடகா கர்நாடகா இந்த ராஜா அரண்மனைனு சொல்றாங்கள்லை அந்த ராஜா அரண்மணையிலெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் வரைக்கும் நான் உக்கார்ந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் போவாங்க ரௌண்டு அடிச்சுட்ருப்பாங்க ஆனால் நான் முக்கியமான இடமெல்லாம் வந்து ரொம்ப உக்கார்ந்து பார்க்கற ஆள் நான் அது மாதிரி அரண்மனையை வந்து ரெண்டு மூணு தடவை சுற்றி சுற்றி வருவேன் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே எல்லாம் கண்ணாடியாக தான் புதச்சிருப்பானுங்க நாங்கள் அந்த க கோயிலில் அந்த இதில் அரண்மனையில் அவ்ளோவு அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு நாள் வந்து ஓ ஒரு மனிதனை அப்போது வந்து அரசனாக வாழ்ந்திருக்கான்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நான் அதிலெலாம் வேறு என்ன அந்த பிக்கு பிக்கினிக்கு ர இதெலாம் வந்து போகும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸுங்களோடு நைட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோடு உட்க்கார்ந்துருப்போம் ரூமில் அப்போது பேசிட்டிருப்போம் எல்லாம் கலந்து பேசிட்டிருக்கும்பொழுது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஏ ஏன்னால் ஆரம்பத்தில் எங்களை அழச்சுட்டே போக மாட்டானுங்க ஆரம்பத்தில் அப்புறமாக நாங்கெளெல்லாம் போராட்டம் பண்ணி தான் அதுக்கப்புறம் எங்களை வந்து டூரு அழைச்சிட்டு போனானுங்க நம்ப பிரச்சனை பண்ணி தான் டூரே நாங்கள் நாங்கள் இது பண்ணிணோம் அதில் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு வெச்சிகுங்க டூரு போகிறதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு அது பஸ்ஸு ஏறி உக்கார்ந்து போகும்பொழுது நைட்டுலையும் பகல்லையும் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஒரே சத்தம் போடுவானுங்க உக்காந்துகிட்டு ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டிருப்போம் அதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்